நான் பாடுறதுக்கு வந்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியமான இருந்த கருவி எது அப்படின்னா ஹிட்டார் தான் ஹிட்டார் வந்ட்டு எனக்கு வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஹிட்டாரதொடம்போதே ஒரு சந்தோஷம் இருக்குல்லையா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேட்கும்போதே ஒரு அவ்வளோ அருமையாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்கும் அதனால் எனக்கு ஹிட்டா ஹிட்டாரை வச்சி எனக்கு ஹிட்டார் வேணும் பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கும் நானே ஹிட்டார் வாசிச்சிப்பேன் எந்த ஒரு இதுவும் இருக்காது எல்லாமே நானே போட்டுப்பேன் ஹிட்டார் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு எந்த ஒரு பாட்டு பாட்றதாக இருந்தாலும் சரி அந்த நிமிஷத்தில் ஹிட்டார் இருந்திச்சுன்னா ஓகே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அவ்ளோ தான் ஹிட்டாரும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு